நட்சத்திரங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க நட்சத்திரம் அந்த மேகமூட்டம் இல்லாத நேரத்தில் நல்லா வானம் பளிச்சுனு இருக்கிற சமயத்தில் நட்சத்திரம் சின்னது எல்லாம் பெரிசு ஒருமாதிரி இருக்கும் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஓடுற மாதிரியே தெரியும் கண்ணுக்கு நம்ம நின்றுருந்தா அது விழற விழற மாதிரியே அப்படியே பா விழுவும் அது அது விழறது எல்லாம் அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து அது அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் அது வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல அதை நம்ம கண் கண்கொள்ளாக் காட்சி பார்க்கலாம் அது பார்க்கும்போது நல்ல தெளிவாகவும் நல்லா பளிச்சுனு இருக்குது நட்சத்திரம் சந்திரனும் நல்லா அந்த அது ஒளியும் நல்ல பிரகாசமாக இருக்கிறது பார்க்கும்போது நல்ல ஒரு வானத்தில் வந்து ரொம்ப நான் மாடிமேல் போய் நின்று அது அதைக் கண்கொள்ளாக் காட்சியை வந்து ரசிக்கிறது அது பெரிய ஐதீகம் கூட சொல்வாங்க நட்சத்திரத்தில் வந்து அந்த சந்திர உணவுன்னு சொல்லுவாங்க ஓ நின்று சாப்புடுன்னு சொல்லி மொட்டைமாடி இருக்குது நம்ம வீட்டு மேலே அந்த மொட்டைமாடி மேல் நின்று உக்காந்துட்டு நம்ம அப்பப்போது ரசிக்கிறது உண்டு வீடு ஒரு மூ ரெண்டடுக்கு வீடு அது மேலே நின்று ஒளி பார்க்குறது கீழே இருக்கிற விளக்குகள் எல்லாம் அதையும் பார்த்து ரசிக்கிறது வண்டிகள் போகுது பைபாஸ்சு இருக்கிறதுனால அந்த வண்டி வெளிச்சம் வரும் அதுவும் அதுவும் ரசிக்கிறோம் நாம் அதனால எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு மிக தெளிவாக இருக்குது ஒன்றும்